இப்போ தமிழ்நாட்டோட பொழுதுபோக்கு துறையில் வந்துட்டு சமூக ஊடகங்களும் நிகழ்நிலை தளங்களும் வந்துட்டு என்ன பங்கு வகிக்கிதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்க தமிழ்நாட்டோட முக்கியமான பொழுதுபோக்கே வந்துட்டு சமூக ஊடகங்கள்தான் அதில் தான் வந்துட்டு நம்ம நகைச்சுவையாக எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் எதா புது படம் வந்தால் அது எப்படி இருக்குதுன்னு எல்லாம் அதில் பாத்துக்கிட்டுதான் படமே பார்க்க போவாங்க ஏன் நானே அப்படிதான் ஃபஸ்ட்டு படம் வரும் போதுலாம் போக மாட்டேன் படம் வந்தவொடனே ஒரு ஒரு நாள் விட்டு சமூக ஊடகங்கள் அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க எப்படி அந்த படம் இருக்குது என்ன கதை தெரிஞ்சுக்க மாட்டேன் எப்படி இருக்குது பார்க்கலாமா இல்லை வந்து பார்க்க வேண்டாமா ரொம்ப இப்போ இதாக இருக்குதா தூக்கம் வருதா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போவேன் ஸோ அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பொழுதுபோக்கா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு நேரத்தில் வந்துட்டு கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது நிகழ்நிலை தளங்கள் இதெல்லாம் வந்துட்டு படங்களில் அப்படி படங்கள் புதுசு புதுசாக வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேல்லாம் தேட்டரில் திரை அரங்குகளில் வந்துட்டு வெளியே வரும் அதை விட்ருந்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த சிடி வாங்குவோம் கடையிலேலாம் அதில் தான் வந்துட்டு நம்ம படம் கொடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை எல்லாம் ஆன்லைன் நிகழ்நிலைகள தான் அதில் தான் வந்துட்டு நமக்கு எல்லா படமும் வருது நம்ம அதுலேருந்து பதிவு இறக்கம் செஞ்சுக்கலாம் நம்ம அதுலேருந்து இறக்கிக்கலாம் இறக்கி நம்ம படம் போட்டு பார்க்கலாம் அதில் எல்லாம் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எல்லா வகையான இதிலுமே இருக்குது எல்லா மொழிகளும் இருக்குது வெளிநாட்டு படங்களும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கான பொழுதுபோக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இதல்லாம் இல்லைன்னா தமிழ்நாட்ல இப்போது என்ன பண்ணுவாங்கனே தெரியாது ஏன்னா இப்போ அந்தளவுக்கு எல்லாம் ரொம்ப இதாக போய்ட்டு இருக்கிறாங்க இது எங்கே போய் முடியுன்னு தெரியல எவ்வளோ நம்ம வந்துட்டு எவ்வளோ முன்னேறிக்கிட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போய்ட்ருக்கோம் வல்லரசாக போய்ட்ருக்கோம் அப்டிங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நம்ம எது எடுத்துக்கிறோம் அப்டிங்கிறதுதான் நமக்கு இருக்குது நம்ம நன்மையாக பார்த்துக்கிட்டு அதை செஞ்சோமுன்னா நமக்கு நன்மை எதாவது தீமை செஞ்சோம்ன்னா காவல் துறையினர்ட்ட மாட்டிக்கிட்டு உள்ளே போய் கம்பி எண்ண வேண்டியதுதான் இதுதான் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கி இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா தமிழ்நாட்டோட முக்கியமான பொழுதுபோக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊடகங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக ஊடகங்களும் ஆன்லைன் நிகழ்நிலைகள் நிகழ்நிலைகள் நிகழ்நிலை தளங்கள் இதுதான் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது